சிறப்புத் திறமைகள்னு பார்த்தா வழக்கமா பேசுறது எழுதுறது படிக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் இல்லாமல் கண்டிப்பாக எல்லாருக்குமே சிறப்புத் திறமைகள்னு ஏதாவது இருக்கும் இருக்கணும் அதேமாதிரி எனக்கு இருக்கானு கேட்டால் எங்கட்டியும் எதோ ஒன்று ரெண்டு இருக்கத்தான் செய்யுது அந்த மாதிரி என்னென்ன சிறப்புத் திறமைகள் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் வரையத் தெரியும் அப்புறோம் கராத்தே பண்ணுவேன் யோகா பண்ணுவேன் அதுக்கப்புறோம் எனக்கு கவிதை எழுதத் தெரியும் கொஞ்சம் நல்லாவே கவிதை எழுதுவேன் இதில் வந்து நான் இதையெல்லாம் நான் எப்படி வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தா வரையுறது வந்து எனக்கு சின்ன வயசுலருந்தே வரைய பிடிக்கும் வரைஞ்சிருக்கேன் சின்ன சின்னதாக புத்தகங்கள் பார்த்து அதோடயா உருவப்படங்களை வரையுறது அதோட அந்த வரைஞ்ச படங்களுக்கு வண்ணம் தீட்டுறது இந்தமாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகம் அதில் பண்ணது மூலமாக எனக்கு அந்த திறமை வளரும் வளரவும் செஞ்சது அதுக்கூட எனக்கு வந்து கராத்தே எப்படின்னா நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது எனக்கு வகுப்புகளில் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அது மூலமாக எனக்கு கராத்தே தெரியும் அதுக்கப்புறோம் யோகா பண்ணுவேன் யோகா வந்து எனக்கு நான் வந்து யோகாவும் அதே மாதிரி கராத்தே மாதிரியேதான் எனக்கு பள்ளிக்கூடங்களில் வகுப்புகள் எடுத்தாங்க அது மூலமாக நான் யோகாவும் கற்றுக்கிட்டேன் சின்ன வயசுலேருந்து நிறையா போட்டிகளெல்லாம் கூட கலந்துக்கிட்டு இருந்துருக்கேன் அதுக்கப்புறம் கவிதை எழுதுறது வந்து எனக்கு சி ஏதாவது சும்மா நா எழுதிட்டுருப்பேன் அப்போ என்னோடைய நண்பர்கள் எனக்கு நிறையா தலைப்புகள் கொடுத்து அதுக்கு கீழே எழுத சொல்லி சொல்லிருக்காங்க அந்த மாதிரி அது அது அந் அவங்க கொடுத்த தலைப்புகளுக்கு கீழே நான் எழுதினதுல எனக்கு நிறையவே பாராட்டுகள் கிடச்சிது அது மூலமாக எனக்கு கவிதை எழுதுகிற திறமை வந்தது ஸோ என்னோடய சிறப்புத்திறமைகள்னு பார்த்தா நான் வரைவேன் கராத்தே பண்ணுவேன் யோகா பண்ணுவேன் அப்புறோம் கவிதை எழுதுவேன்